ஹலோ ரோஷன் ட்ராவல் ஏஜென்சியா நான் வந்து அஜ்மீருக்கு பயணம் கொள்கிறேன் அதற்கு நான் இங்கே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு எங்களுக்கு பயணம் நாங்கள் போக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் நீங்கள் அனுப்பினீங்கன்னா நாங்கள் ஜோ கோகல் ஜிபேயில் வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துடுறோம் ஸோ நம்ம ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இதற்காக நம்ம ஒரு வாரத்துக்கு ட்ராவல் பண்ணணும் ஸோ நீங்கள் அதற்கு உதவுகிறீகளா